ஆ வணக்கம் சார் ஆ சார் நான் மயிலாடுதுறையில இருந்து பேசுகிறேன் ஆ என் ஃப்ரெண்டு ச சஜ்ஜஷன் கேட்டுருந்தேன் அவங்க சொன்னாங்க உங்கள் கான்ட்டாக்ட் கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து டிவி ஒரு ஃப்ரிஜ்ஜுக்கு வந்து ஸ்டெபுலைஸர் வாங்கணும் சார் அதுக்கு எந்த ப்ராண்டு எந்த கம்பெனி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின் சொல்லிவிட்டு ஒரு ஐடியாவை கொடுத்திங்கனா நல்லா இருக்கும் சார் ஓகே சார்

ஓகே சார் அது உங்களுக்கு தெரிஞ்ச கடை எதாவது இருக்கா சார்

ஓகே சார் ஓ ஓகேத்த ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ ஆ ஷ்யோர் சார்